சமைக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் அதுக்கு தேவையான பாத்திரங்கள்லாம் எடுத்து வச்சுட்டுதான் சமைக்கவே ஆரம்பிப்போம் என்ன பார்த்தீங்கன்னா சமையல் குக்கர்லாம் எடுத்து வச்சுட்டோம்னா எடுத்து வைக்கிறோம் அதில் வந்து பெல்ட்டு இருக்கா விசில் இருக்கான்னு நல்லா செக் பண்ணி எடுத்து ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுருக்கிறோம் அப்புறம் வந்து குழம்பெல்லாம் சமைச்சோம்னா அதுக்கு வடைசட்டி கரண்டி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு சமைத்து முடிச்சோடன சமையல் பாத்திரத்துலேருந்து மாற்றி வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு குண்டான் சொம்பு இதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கிறோம் தண்ணி மொண்டு ஊற்றுறதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறதுக்கு சொம்பு எல்லாம் வச்சுக்கிறோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அந்த புளி ஊற வைக்க ஒரு பாத்திரம் தேங்காய் அரைச்சி விட இஞ்சி பூண்டு இதெல்லாம் தனிதனியாக எடுத்து வச்சுக்கிறோம் அதுக்கும் எதாவது பாத்திரம் தேவைபடுது அப்புறம் பார்த்தீங்கன்னா கா கத்தி கத்தி நல்லா வச்சுக்கிறோம் ஷார்ப்பான கத்தி ஒன்று வச்சுக்கிறோம் தேங்காய் திருவுணுன்னா தேங்காய் திருவி எடுத்து வச்சுக்கிறோம் அப்புறம் மிக்சி எடுத்து வச்சுக்கிறோம் இதெல்லாம் முன்னாடியே எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா வேலை செய்கிறதுக்கு கரெக்டா இருக்கும்